ஃபஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளிப்கார்டு குள்ளே போய்விட்டு லாஸ்ட் எண்டில் வந்து ட்ராலி பக்கெட் மாதிரி ஒன்று இருக்கும் அதில் போனம்னால் நம்ம என்னென்ன ஆடர் பண்ணியிருந்தமோ அது ஃபுல்லாக லிஸ்ட்டில் இருக்கும் அது நமக்கு வேண்டான்னு சொல்லி ரிமூவ் பட்னை வந்து ஓகே கொடுத்தம்னா அது வந்து டெலிட் ஆகிடும்